இப்போ வந்து ரொம்ப ஏழையான மக்கள்னா நிறையா பேர் நம்ம உலகத்தில் நம்ம நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க நம்மளுக்கே தெரியும் அவங்களுக்குலாம் வந்து சாப்பாட்டுக்கு இருக்கிற இடோம் அந்தமாதிரி எதுவுமே இல்லை அதனால் கலைத்துறையிலிருந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் காசு சம்பாதிக்கிலாம் இப்படிலாம் வரைஞ்சா நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம் அந்தமாதிரி ஒரு உதாரணம் சொன்னாங்கனால் அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் அவங்களுக்கும் கொஞ்சம் காசுன்னு ஒன்று கிடைக்கும் அந்த மாதிரி கலைத்துறையிலிருந்து வந்து இவங்குளுக்கு வந்து ஒரு பாடம் நடத்துகிறதோ ஒரு இந்தமாதிரி பண்ணால் அந்தமாதிரி பண்ணலான்னு ஒரு ஆதாரம் உதாரணம் தரதோ அந்தமாதிரி பண்ணால் இவங்குளுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லாருக்கும் காசுன்னு கொஞ்சம் இவங்க கையில் இருக்கும் அந்தமாதிரி கலைத்துறையிலேருந்து வந்து பண்ணால் இவங்குளுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும் அதுக்கப்புறம் இவங்க இருக்கிறத்துக்கே இடோம் இல்லை அதனால் இந்தமாதிரி கொஞ்ச கொஞ்சமாக வரைஞ்சி ஒன்று இவர்களே விற்றல்லாம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க விற்று இந்தமாதிரி இவ் இதை விற்றா இவ்வளோ காசு கிடைக்கும் இந்தமாதிரி வரைஞ்சால் இவ்வளோ காசு கிடைக்கும் இந்தமாதிரி வரைஞ்சி இவங்கக்கிட்ட கொடுத்தா இதுக்கு வேற காசு கிடைக்கும் அந்தமாதிரி ஒரு உதாரணம் சொல்லி அந்தமாதிரி இவங்களுக்கு பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும் அந்தமாதிரி நான் நினைக்குறேன் அதுக்கப்பறம் அந்தமாதிரி காசுலேருந்து அவங்களுக்கு என்ன டெய்லி என்ன செலவோ அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்துறையில் வந்து ஏழையான மக்களுக்கு இந்தமாதிரி வரைஞ்சால் இந்தமாதிரி அந்தமாதிரி பண்ணால் இந்தமாதிரி அந்தமாதிரி சொன்னால் இவங்குளுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லாருக்கும் இவங்களும் கொஞ்சம் முன்னேறுவாங்க இரு சாப்பாட்டுக்கே காசு இல்லாமல் இருக்கிறத்துக்கு இடோம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாகும் கலை என்பது நம் நாட்டில் இருக்கும் எல்லாத்துக்குமே இலவசமா கிடச்சா அது நல்லாருக்குதுன்னு நான் நினைக்குறேன்